எங்கள் உணவகத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாகலாம் எதுவும் அதிகமாக தயார் பண்ணல நாங்கள் பிரியாணி தான் செய்வோம் பிரியாணி எப்படி செய்வோன்னா வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிராம்புலாம் போட்டு நல்லா வதக்கிகிட்டு அதுக்கு தகுந்த மாரி நல்லா எண்ணெய் ஊற்றி அரிசிலாம் வேக வச்சு நல்லா பிரியாணி வாசம் வர வரை தம் கட்டி அது மேல கொஞ்சம் நெருப்பு அள்ளி வச்சு பயங்கரமாக பண்ணுவோம் அது தான் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம் அது மாரி வந்து இன்னொன்னு என்ன பண்ணுவோம் கேவுரு களி இருக்கு கேவுரு களி கேப்பக்கூழ் களி இருக்கு அது எப்படி கிண்டுவோன்னா கேவுரு மாவு இருக்கு இல்லையா அதை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு எண்ணெயை ஊற்றி மிளகா மிளகா கா பட்டை மிளகாலாம் போட்டு வறுத்து நல்லா வரும் வாசன இஞ்சி பூ பூண்டுலாம் போட்டு அத மாரி செய்வோம் அந்த மாரி இன்னொன்று என்ன பண்ணேன்னா கேசரி கேசரி நார்மலாக செய்யறது தான் எல்லாமே தேங்காய் திருவிப் போட்டு ரவா மாவு எடுத்துகிட்டு வந்து சக்கரை கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாமே செய் செய்யறது தான் அதிகமாக பா யூஸ் பண்ணுற பொருள்னு பார்த்தீங்கன்னா சக்கரை சக்கரை தான் எதை எடுத்துட்டாலும் சக்கரை தான் எதாவது ஒரு பொருள் செய்யப் போனாலும் சக்கரை தேவை சக்கரை வந்து தேவை வந்து அதிகமாக இருக்கு எங்கள் உணவகத் எங்கள் எங்கள் சமையலறையில் பொறுத்த வரைக்கும் எல்லா உணவையும் டேஸ்ட் பண்ணிப் பார்ப்பேன் புதுசு புதுசாக நிறையா என்னென்னலாம் வருதோ யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு நல்லா செஞ்சிகிட்டு இருக்கோம்